ஆ ஆமாங்கக்கா

ஆ பட்டன் ரோஸு அஞ்சு கிலோங்களா

அக்கா கனகாம்ரம் வந்து கிலோ எட்நூறுரூபா வருது குண்டு மல்லி வந்து கிலோ ஆயரத்தி இரநூறுபா பட்டன் ரோஸ் வந்து ஒரு நாங்கள் இப்போதைக்கு ரேட்டு போய்ட்டு இருக்கிற ரேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இன்னும் மிச்சமாக வாங்குனீங்கன்னால் நான் ரேட்டு கம்மி பண்ணி கூட கொடுப்பேன் இல்லை இல்லை நாங் கரெட் தான் நீங்கள் சொல்லுறது பறிச்சு கொடுக்குறதுக்கு நான் சொல்லுறதே கம்மி ரேட்டு தான்க்கா ஏன்னால் நாங்களும் தண்ணிக்கு நாங்களும் ஏர் ஓட்டுற கூலி எங்களுக்கு எல்லாமே போய் நிற்கறதே அவ்வளோ தான் எங்களுக்கு என்ன ஒரு கிலோ மேலே இருபது முப்பது ருபாய் தான் நிற்கிது அதனால் நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்தீங்கன்னால் நீங்கள் அஞ்சு கிலோ ஆறு கிலோ கேட்கிறதுல எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கறது இல்லை மொத்தமாக ஒரு மூட்டை ஒரு ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னால் எனக்கு இன்னும் எனக்கு லாபமும் கிடைக்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் போட்டும் கொடுப்பேன் நீங்கள் நீங் அதுவும் கரெட் தாம்மா இப்போ என் நெலைமையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் இப்போ இருக்கிற ரேட்டு அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது ஏன்னால் தண்ணி பாய்ச்சலும் அதிகமாக இல்லை நாங்கள் போர் போட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த செயலும் செஞ்சிகிட்டு வர்றோம் இதில் பூவில் வந்து எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கறது இல்லை

ஆ சரிங்க எல்லா பூவும் இருக்குது நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னால் நான் கம்மி பண்ணி கூட கொடுக்குறேன் வாங்க ஆ சரிங்க